இப்போ மாடு என்றால் மாட்டுக்கான தேவைகள் வந்து எப்படின்னா மாடுக்கு நல்லா உணவு கொடுத்து நல்லா பார்க்கணும் பிண்ணாக்கு தவிடு சத்துமாவு அதுமாதிரி கூட போட்டு வளர்க்கலாம் அதுமாதிரி அதுக்கு ஊட்டச்சத்தான பொருள் கொடுக்கணும் அது வந்து அதுக்கு தேவையான இடங்கள் காற்றோட்டமாக நல்லா இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதை வளர்க்கணுன்னா ஆடு மாடு வளர்க்கறதா இருந்தா இடம் ஃப்ரீயாக நல்லா இருக்கணும் அதுமாதிரி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ப கொடுத்து ஊட்டமாக வளர்க்கணும் இப்போ டவுன்ல எல்லாம் ஒரு மாடு இப்போ வீதியில் போச்சின்னா அது வந்து அப்படே விட்டுருவாங்க அது வந்து பிளாஸ்டிக் கவரு பேப்பரு இது எல்லாமே சாப்பிடும் அது வந்து மாட்டுக்கும் பாதிப்பு கன்றுக் குட்டிக்கும் பாதிப்பு அதனால் மாடு வந்து அரசாங்கம் வந்து ஒரு கவனமாக தேவையான இடத்த காமிச்சி அதில் வந்து இடோம் வந்து கட்டித் தரணும் அரசாங்கத்தில் ஏன்னா அப்போ தான் அந்த மாட்டுக்கு ஒரு இடத்த அமைச்சி அது பாதுகாப்பாக பார்க்க முடியும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருளும் தரணும் அது நல்லா பார்த்துக்கணும் எந்த ஒரு இதுவும் இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லா பார்த்துக்கணும்